ஆ வணக்கம் சார் முத்து ரெஸ்டாரண்ட்டுங்களா நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன் சார் இப்போ ஒரு ஒன்னவர் பிஃபோர் உங்கள்கிட்ட உணவு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அது என்னாச்சின்னா நான் அதை கொஞ்சம் அட்ரெஸை மாற்றி கொடுத்துட்டேன் சார் நான் பழைய அட்ரெஸை கொடுத்துட்டேன் இப்போ நாங்கள் வேறு வீடு மாறிவிட்டோம் அந்த அட்ரெஸுக்கு பதிலாக பழைய அட்ரெஸே நான் ஏதோ ஒரு மறதியில கொடுத்துட்டேன் ஆமாம் சார் இப்போ தான் அது சிக்கன் பிரியாணி அப்புறோம் சிக்கன் லாலிபப் மொத்தம் வந்து ஆயிரத்து அறநூறுபாக்கி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் சார் ஆமாம் சார் நேம் சுகந்தி சார் சுகந்தி ஆமாம் ஆமாம் சார் அந்த அட்ரெஸுக்கு வேணா சார் ஆமாம் அந்த அட்ரெஸ்லேயிர்ந்து இன்னொரு அரை கிலோ மீட்ரு உள்ளே வர்ணும் சார் கொஞ்சம் அட்ரெஸை கொஞ்சம் சேஞ் பண்ணிக்கிறிங்களா சார் வாட்ஸ் அப்பில் அனுப்பட்டுங்களா ஆ சரி சரி சார் வேணுனா அட்ரெஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க சார்

ஆமாம் சார் நம்பர் தொள்ளாயிரத்து முப்பது செந்தில் காம்ப்ளக்ஸ்

ஆமாம் சார் வெஸ்ட்டு ஸ்ட்ரீட் நியர் காளியம்மன் ரோட் ஆ கல்லல் சிவகங்கை ஆ நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் சார் நான் உங்களுக்கு அதை கரெக்டாக சொல்லிவிட்றேன் சார் அட்ரெஸ்ஸும் உங்களுக்கு அனுப்ச்சுவிட்றேன் சார்

ஆமாம் சார் கொஞ்சம் உணவு சூடாக இருக்கட்டும் சார் ஏன்னா கெஸ்ட்டுக்காக ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் ஆ ஓகே ஓகே சார் ஆ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சுடுங்க சார் நீங்கள் கால் பண்ணுங்கள் சார் நான் கரெக்டாக உங்களுக்கு அட்ரெஸ் வந்துவிட்டு சொல்லிவிட்றேன் சார் ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்